எனது பெயர் அகிலன் என் அப்பாவின் பெயர் ரெங்கசாமி நான் கல்வி முடித்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தன்பொது தற்பொழுது மௌன்சியான் பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறேன்